எனக்கு வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி பிடிக்காதுன்னு இருந்த ஒரு ஒரு புக்குனால் பொன்னியின் செல்வன் அது ஏன் பிடிக்காதுனால் அதில் என்ன பெரிசா இருந்துறபோகுது அதில் வந்து ராஜாக்களை பற்றி இருக்கும் அந்த நாட்டை பற்றி இருக்கும் பெரிசா எப்போதும் இருக்கிற ஒரு போரிங்கான ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறோம் அந்த புக்கை நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த புக்கில் என்ன இருந்துச்சுனா அந்த நாட் அந்த நாட்டில் உள்ள ராஜாக்களை பற்றி அதில் உள்ள சிறப்பம்சங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ப தஞ்சாவூரில் நடந்த உண்மை நிகழ்வுகளை பற்றி அதில் இருந்துச்சு ரொம்பவே அதை அதை கேட்கும் போதே நம்பலாம் இந்த நாட் நம்ப இந்த நாட்டில் இருக்கோம் அப்டிங்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அது எப்படின்னா இது நம்பளோடய ஹிஸ்ட்ரி நம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சுச்சு அதுக்கப்புறம் ஒரு புக்கு படிச்சதுக்கப்புறம் அதை படிக்க படிக்க அடுத்தடுத்த வால்யூமெலாம் படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த வால்யூமெலாம் படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது நா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் சீக்கிரமாக அந்த ஃபுல்லெலாம் வா ஃபுல் வால்யூமும் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ப வரலாறை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் அந்த வரலாற்றில் என்னென்ன நடந்துச்சினு எனக்கு இன்னும் ஆர்வம் வர ஆரம்பிச்சுது இதுக்கு படிப்பறதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த வந்து அதை நம்ம நினைச்சிக்க கூடாதுங்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த ஒரு புக் வந்து ஒரு எக்ஸாம்புளாக இருந்துச்சு